தோட்டத்தில் வளரும் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து எல்லாமே இருக்கிறோம் ரோஜா பூ மல்லிகைப்பூ கனகாபரம் சாமந்தி பூ எல்லா சில பல வகையான பூக்கள்ருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து சூடக்கூடிய ஒரு மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூதான் மல்லிகைப்பூலே பார்த்தீங்கன்னா மு முல்லைரும்பு சந்தன மல்லி குண்டு மல்லி அப்படின்னு சில வகையான பூக்கள்லாம் இருக்குது செவ்வந்திப்பூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பூ இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நல்லா இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்க நெருக்க அழகாக இருக்கும் காதலர்கள் மலர் என்று சொல்லக்கூடிய ஒரு பூன்னு பார்த்தீங்கன்னா அது ரோஜா பூதான் இந்த ரோஜாப்பூ வந்து முள்ளிருக்கும் அந்த செடியில் முள் இருந்தாலும் வந்து அந்த பூ வந்து நல்லா ஒரு பிரகாசமாகவும் இருக்கும் ஒரு பா கண்ணுக்கு கவரக்கூடிய ஒரு மலர் அப்படின்னா அது ரோஜா தான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு விசேஷத்துக்கு போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ப போகும்போது பூ அப்படின்னா வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது மல்லிகைப்பூதான் அப்போ நம்ம தலையில சூடக்கூடிய ஒரு பூ வந்து மல்லிகைப்பூ இந்தமாதிரி பல வகையான பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரசிச்சு பார்த்தோம்ன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு சின்ன சின்ன பூக்கள் பே தோட்டத்தில் வளர்க்காமலே வந்து இந்த வயல் வெளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகான பூக்கள்லாம் இருக்கும் அப்டே குட்டி குட்டி பூவாக இருக்கும் ஒரு சங்குப்பூன்னு சொல்லிவிட்டு ஒரு பூ இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும் அந்த சங்குப்பூ அந்த சங்குப்பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பழங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டம்ன்னா எல்லா பழம்முமே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பழம்தான் மாம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே வந்து சாப்டக்கூடிய ஒரு பழம்தான் நம்ம வந்து அது சாப்பாட்டுக்கு அப்புறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா வாழைப்பழோம் வந்து சாப்பிடவும் சிலவங்களுக்கு அது நார்மலாகவே அந்த பழக்கம் இருக்கும் பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரஞ்சு பழம் அதை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆப்பிள் பழம் நம்ம சாப்புல்லாம் அன்னாசி பழம் ஜூஸ்ஸு சாப்புல்லாம் பப்பாளி பழம் ஜூஸ்ஸு சாப்புல்லாம் அப்போ வந்து சில பழங்களை வந்து அதை விட இந்த வெயில் நாட்களில் பார்த்தீங்கனாக்கா தர்பூசணி பழன்னு சொல்லிவிட்டு இருக்கும் அந்த தர்பூசணி பழம் வெயில் நாள்ல வந்து ரொம்ப நல்லது அது நம்ம அந்த பழத்தை வந்து தோலை சீவிவிட்டு கட் பண்ணி ஜூஸ்ஸு போட்டு நம்ம குடிச்சோம்ன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது பழங்கள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளு தான் அது இப்போ